ஆ கல்பனா காய்கறி கடைங்களா நாங்கள் நாமக்கலிலேருந்து பேசுகிறோம் உங்கள் கடையில் வந்துட்டு காய்கறி எல்லாம் நல்லாயிருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெஜிடபிள்ஸெலாம் ஆர்டர் பண்ணலான்னு கால் பண்ணிணோம் நீங்கள் உங்களோடய டீடெயில்ஸ் சொல்லுங்கள் என்னென்ன காய் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லலாம் ஆ ரேட்டெலாம் வந்துட்டு எப்படி பார்த்து பண்ணித்தருவீங்களா இல்லை ம் ம்ம் ஆ ஆ இப்போது இப்போ கிலோ எவ்வளோங்க போட்டுகிட்டு இருக்கீங்க கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் இல்லை அதுதாங்க கிலோ எத்தனை கிலோ கிலோ எவ்வளோன்னு போட்டுகிட்டு இருக்கீங்க தக்காளி கிலோ எவ்வளோ என்னங்க மார்க்கெட்லயெலாம் ரேட் கம்மியாகதான் போட்டுகிட்டு இருக்காங்க ம் சரி சரிங்க ஆ சரிங்க நான் உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும்ன்னு சொல்கிறேன் லிஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறீங்களா லிஸ்ட்டு என்னென்ன காய் வேணும்ன்னு சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கள் அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு நாங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் தான் வந்து வாங்கிக்கணுமா ஹோம் டெலிவரி அவைலபிள் தானே ம்ம் சரிங்க அப்போ நான் சொல்கிற இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இன்றைக்கு இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே வேணும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு நான் எங்கே கொண்டுவந்து கொடுக்கணும் எத்தனை மணிக்கு வரணும்ன்னு நான் சொல்லிடுவேன் ஆ ஆ சரிங்க அப்போ நோட் பண்ணிக்கோங்க கத்தரிக்காய் ஒரு மூணு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ கேரட்டு ஒரு கிலோ பீன்ஸ் ஒரு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ ஆ அவ்வளோதாங்க இது நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆ அமௌண்ட்டு நீங்கள் எப்படி டெலிவரி பாய்கிட்டையே கொடுத்து அனுப்பலாமா இல்லை போன்பே ஜிபே ஏதாவது இருக்குதுங்களா

ஓகேங்க ஜிபே நம்பரு இந்த நம்பர் தானா இல்லை வேறு நம்பர் வச்சிருக்கீங்களா ஆ ஓகேங்க ஆ சரிங்க நன்றிங்க